இப்போ திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து சோழநாடு சோறு உடைத்த அப்படின்னு சொல்லுவாங்கள் அந்த சோழநாட்டை சேர்ந்தது திருவாரூர் மாவட்டம் டெல்டா மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள் பக்கத்துலே தஞ்சாவூர் எல்லா ஊருமே வந்து நெல்லை வந்து மாடுவச்சு தான் போர் அடிப்பாங்க ஆனால் அந்த காலத்தில் யானையை கட்டி போர் அடித்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நெல்லுக்கு ஏன்னால் அவ்வளோ நெல்லு கிடைக்குமா இந்த ஏரியாவில் அதனால் யானையை கட்டி தான் போர் அடிப்பாங்க அந்த காலத்தில் அந்த அளவுக்கு வந்து சோழநாடு சோறு உடைத்து அப்படின்னு இதெல்லாம் வந்து சோழன் சோழ நாட்டோடைய இயக்கம் திருவாரூரை பொறுத்த வரைக்கும் பக்கத்துலே பார்த்திங்க அப்படின்னா அதனால் வந்து உணவு உற்பத்தியில் வந்து தன்னிறைவு பெற்ற மாநி மாவட்டமாக இருக்கணும் பக்கத்துலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எப்போதுமே இருக்கும் நெல் பயிர் அதேமாதிரி பார்த்திங்கள்னா இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவத்தை முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த பனை மரங்கள் வளர்க்கறதுக்கு சரி தென்னை மரத்துக்கும் சரி இதெலாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்திங்கன்னா எல்லா தொழில் நல்லபடியாக இருக்குது மற்றபடி வந்து பருத்தி பருத்தி இங்கே கொஞ்சம் அதிகமாக செய்கிறாங்க பண்ணுறாங்க இதுவும் நல்லாயிருக்கும் ஒரே ஒரு சர்க்கரை ஆலை மட்டும் இருக்குது ஆருரான் சர்க்கரை ஆலம்பாங்க சொல்லுவாங்க அது வந்து அந்த காலத்து ஆனப்போ கட்டிப் போட்டத சர்க்கரை ஆலை அதுவும் இன்றைக்கி நல்லபடியாக தான் போயிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விவசாயம் தான் விவசாயம் ப பனை தென்னை பருத்தி இது மூணும் தான் இங்கே வந்து தொன்றுதொட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொதுமக்கள் அவ்வளோதான் திருவாரூர் மாவட்டத்துக்கு பொருளாதார சார்பாக இதுதான் பண்ணலாம்